எட்டு லச்சத்து நாற்பத்தி மூணாயிரத்து முந்நூற்றி ஐம்பது நூறு லச்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி பதினஞ்சு ஒரு லச்சத்து பதினெட்டாயிரத்து இரநூத்தி எண்பத்து ரெண்டு எண்பத்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பதினாறாயிரத்து நூற்றி ஒன்று